நம்ம இந்தியா நாட்டு போக்குவரத்தில் ரொம்ப மோசம் சார் எங்கே பார்த்தாலும் ஹாரன் அடிக்கிறது காமன்சென்ஸே இல்லை எங்கே போனாலும் ரோட்டில் வண்டி குறுக்க குறுக்க நிப்பாட்டிக்கிறது அதாவது எங்கேயாவது பார்க்கிங் போனால் ஒரு ஒழுக்கமாக இருக்கணும் சார் ஒரு யூனிஃபார்மாக இருக்கணும் அடுத்தவன் வந்து வண்டியை நிப்பாட்டினா அவனுக்கும் இடம் கொடுக்கணும் அவன் வந்து வண்டி மறுபடியும் பார்க்கிங்கில் எடுக்கணுன்னால் பின்னால் கொண்டு வந்து குறுக்காக வண்டி போட்டுடுறான் ரொம்ப மோசம் யாருக்கு இங்கே டிசிப்ளினும் தெரியாது இந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்றதில்லை ரெகுலேஷன் ஃபாலோ பண்றதில்லை பாருங்கள் ஹைவேயில் இந்த இதில் பஸ் போகணும் இதில் லாரி போகணும் இதில் கார் போகணுன்றான் எல்லாமே மிங்கிளாக போகிறான் அவன் இதில் போகிறான் இவன் அதில் போகிறான் நடுலக்கிறவன் அந்த லாஸ்ட்டில் போகிறான் குறுக்க மறுக்க போகிறான் சார் எங்கே எப்படி போகிறதுன்னே தெரில இதனால் தான் ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது ரூல்ஸ் எப்போ சரியாக ஃபாலோ பண்ணுறது இல்லையோ அப்போது இருந்து மக்கள் வந்து ஆக்சிடெண்ட் நடந்துகிட்டே இருக்கும் ஆமாம் முதல்ல நம்ம இந்திய நாட்டு ஜனங்களுக்கு உயிர் மேல் பயம் இல்லை உயிர் மேல் பயம் இல்லை இந்த ரூல்ஸு ரெகுலேஷனும் ஃபாலோ பண்றதில்லை எல்லாம் இப்போது இந்த அரசாங்கம் தான் பண்ணும் அரசாங்கம் தான் வந்து கடுமையாக வந்து சட்டங்களை கோடணும் என்ன சட்டம் ரூல்ஸ் வந்து மீறுறதுனால் அவனுக்கு அபராதம் போடணும் அப்போதுதான் வந்து மக்கள் வந்து ஒழுங்காக போவான் ரூல்ஸ் பாருங்கள் மேல் நாட்டிலலாம் ரூல்ஸுனால் ரூல்ஸ் அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைனாக்கா அடுத்தது ஃபெனால்ட்டி வீட்டுக்கு வந்துடும் பில்லு அந்தமாதிரி இங்கேயும் அந்தமாதிரி இருக்கணும் அப்போதான் வந்து நம்ம போக்குவரத்தெல்லாம் ஒழுங்குப்படுத்த முடியும் அபு அது இந்த ஆக்சிடெண்ட்டெல்லாம் தேவையில்லாத ஆக்சிடெண்ட் நடக்கிறது அதை நம்ம அவாய்டு பண்ணலாம் அதே சமயத்தில் பா பயணத்தில் போகிறாங்க எங்கள் பசங்கள் இன்றைக்கு இருக்கிற பசங்கள் பாருங்கள் ஆஹாஹாஹா புதுப்புது வண்டிங்க வாங்கின்னு விடுறாங்க பாருங்கள் ஓட்டம் அதிலும் வந்து கட்டிங் வேறு பாருங்கள் தலை கூண்டு தலை வச்சுக்கின்னு அதுவும் பறக்கிறாங்க மூணு மூணு பேரு அதுவும் இதெல்லாம் வந்து கண்டிக்கணும் சார் இப்போ அரசாங்கம் தான் கண்டிக்கணும் இதுக்கெல்லாம் அரசாங்கம் தான் அதுக்கெல்லாம் ஸ்ட்ரிக்ட்டாக வந்து உத்தரவுகள் போடணும் ஆமாம் ம்